ஹலோ நான் தரங்கம்பாடிலந்து பேசுகிறன் இதுமாரி ம் ஆமாம் மேம் இதுமாரி ஏன் பையன் ரீசெண்டாகதான் டென்த் முடிச்சான் டென்த்தில் வந்து ஃபோர்நைண்டி மார்க்ஸ் எடுத்தான் உங்க ஸ்கூல்தான் இங்கே மயிலாடுதுறை டிஸ்டிக்ல பெஸ்ட் ஸ்கூல்ன்னு சொன்னாங்க அதான் கேட்கலான்னு போன் அடிச்ச மேம் ஆ சரி மேம் இதுமாரி லவன்தில் என் பையனை வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப்பில் சேர்க்கலான்னு இருக்கேன் உங்க ஸ்கூலில் என்னென்ன குருப்ஸ்லாம் இருக்குன்னு சொல்ல முடியுமா ஆ ஓகே மேம் இந்தமாரி மேக்ஸ் பயாலஜிக்கு ஃபோர்நைண்டி ஓகேவா மேம் சேர்த்துக்க முடியுமா அட்மிஷன் கிடைக்குமா ஆ எப்படி மேம் கோச்சிங்லாம் எப்படி இருக்கும் ஹாஸ்டல் அதுமாரி ஏதாவது இருக்கா மேம் ஆ ஃபிஸ்லாம் எவ்வளோ ஆகும் மேம் இப்போ நான் ஹாஸ்டலில் நான் சேர்க்குறதா இருந்தாக்க எப்போ வந்து பார்க்க முடியும் என் பையனை ஆ ஓகே மேம் இதுமாரி எக்ஸ்ராக்கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது அங்கே ஹெல்ப் பண்ணுவிங்களா ஆ ஓகே மேம் இப்போ நான் அட்மிஷன் போட வர்ணுன்னா எப்போ மேம் வர ம்ம் ஓகே மேம் ஏ எந்த டைமுக்கு வர்ணும் ஆ என்னான கொண்ட்டுவர்ணும் மேம் எதாவது புரூஃப் கேப்பிங்களா ஆ ஓகே மேம் ஆ இதில் இதுமாதிரி அங்கே எல்லாரையும் நல்லா பார்த்துப்பிங்ளா மேம் ஆ ஓகே மேம் எல்லாம் டீச்சர்ஸும் நல்லா பழகுவாங்களா ஸ்டிக்ட்லாம் கிடையாதுல ஆ ஓகே மேம் அப்போ நான் நாளைக்கு அட்மிஷன் போட வர்லாமா மேம் ஆ ஓகே மேம்